கான்வென்ட்ல நான் வேலைக்கி போய் சேர்ந்தேன் அங்கே தண்ணி பாய்ச்சறது சரியில்லை அப்படி சரியில்லை இப்படி சரியில்லைன்னு சொல்லுவாங்கள் நான் நல்லா தான் தண்ணி பாய்ச்சறேன்ச்சு சிஸ்டர்கள்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்கள் அவங்கள்ல இவங்க குற சொல்லுவாங்கள் இவங்கள்ல அவங்க குற சொல்லுவாங்கள் நான் எதுவுமே கண்டுக்காமல் அங்கிட்டும் இங்கிட்டும் சொல்லாமல் நாங்கள் வேலை செஞ்சிக்கிட்டு வருவோம் வந்தொடன்னே அந்த வேலை செஞ்சது சரியில்லை நான் இத்தனை குழி பறிச்சிட்டேன் நான் அத்தனை குழி தென்னங்குழி பறிச்சிட்டேன் தென்னம்பிள்ள நடுறத்துக்காக நாங்கள் வேலை செய்வோம் அதனால் ஒவ்வொருத்தர் ரெண்டு குழி மூணு குழி பறிச்சிடுவோம் நீ என்ன கம்மியாக பறிச்சிருக்கிற நீ என்ன நான் கூட பறிச்சிருக்கிறேன்னுவாங்க நாங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டோம் சரிங்கன்னு சொல்லிட்டு வேலை செஞ்சிட்டு வருவோம் அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சி ஹாஸ்டல்லேருந்து வந்தது பிறகு கட்டட வேலைக்கு போவோம் கட்டட வேலைக்கு போகும் போது இவங்க நான் சிமெண்ட்டெல்லாம் தூக்குவாங்களா சிமெண்ட்டு மூட்டையெல்லாம் தூக்குவாங்களா அப்படின்னு கேட்பாங்க நான் தூக்க முடியாது நான் எனக்கு தகுந்த வேலை தான் நான் செய்வேன்னு சொல்லிருவேன் சொன்ன பிறகு சரி நீங்கள் கலவை போடுங்கன்னு சொல்லுவாங்கள் அந்த சிமெண்ட்டு கலக்கிற வேலை அந்த வேலைலாம் எனக்கு சரியா தெரியாமல் இருக்கும் அதனால் குற பேசுவாங்கள் அடிக்கடி அந்த இன்ஜினியர் கிட்ட வந்து குற ஸ் பேசுவாங்கள் கொத்தனார் வந்து அவங்க பொம்ள இன்னும் இருக்கிற சித்தாளுகள்கிட்ட இந்தாம்மா என்ன இப்படி வேலை செய்கிறாங்க அப்படி வேலை செய்கிறாங்கன்னு குற பேசிகிட்டே இருப்பாங்கள் அதனால் நாங்கள் எதுவும் கண்டுக்க மாட்டோம் எங்களுக்கு தெரிஞ்ச வேலையை மட்டும் நாங்கள் செஞ்சிகிட்டு வருவோம் அப்பறம் இன்ஜினியர் வந்து இந்த இது என்ன இப்படி போட்டு வீட்டுக்காரவங்க வந்து இது என்ன இப்படி போட்டிருக்குறீங்க அப்படி போட்டிருக்குறீங்க சிமெண்ட்டெல்லாம் கொட்டி விட்றிங்க நல்லா செஞ்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்கள் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் குற சொல்லுவாங்கள் அதெலாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்பறம் வயல் வேலைக்கு போவோம் களை பறிக்க போவோம் அந்த வேலையில வந்து ஒரு சிலருங்க ஒரு ரெண்டு மணிக்கு போங்கன்னு சொல்லிட்டு மூணு மணி நாலு மணிக்கு விடுவாங்க ஒரு சிலருங்க ஒரு மணிக்கே போங்கன்னு சொல்லுவாங்கள் அதனால் பன்னெண்டு மணிக்கு போகிற சொல்கிறவுங்களும் இருக்குறாங்க நாங்கள் அதனால் மூணு மணி வேலைன்னா மூணு மணி வேலை செஞ்சால் நாலு மணிக்கு தான் விடுவாங்கள் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் குற மாதிரி தெரியும் நாங்கள் அதை எதுவும் பெருசாக நாங்கள் கண்டுக்க மாட்டோம் எதுவும் சொல்லிக்கவும் மாட்டோம் குற சொல்கிறவுங்களும் இருக்கிறாங்க அதை அஜ்ஜஸ் பண்ணி வேலை செஞ்சிகிட்டு வருவோம்